நான் வந்து ஆன்லைனில் ஒரு ஷேர்ட் ஆர்ட்ரு பண்ணே அந்த ஷேர்ட்டு வந்து ஆர்ட்ரு பண்ணம்போதே ஏன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆன்லைன் ஆர்ட்ரு பண்ணால் நல்லாருக்காது அப்படின் சொன்னான் நான் அவன் பேச்சு கேட்காத ஆட்ரு பண்ணே ஆனால் அவனோ சொன்ன மாரி தான் ட்ரெஸ்ஸு ரொம்ப மோசமாக இருக்கு அது ஏன் சைஸாக இருக்கட்டும் நான் கேட்ட சைஸ் தரல அமௌன்ட்டு வந்து காஸ்ட்லியாக இருந்துது இருந்தாலும் நான் கேட்ட சைஸ்ஸும் வரல கலரும் மாற்றி அனுப்பிச்சிருக்காங்க இதே மாதிரி ஆன்லைனில் வந்து மாற்றி அனுப்பிச்சிட்டு ரென்ஸ்பான்ஸ் இல்லை கால் பண்ணால் சரியாக ஃபோனை கஸ்ட்டமர் காருக்கு ஃபோன் அடிச்சு கேட்டாலும் அது எங்கள் தப்பில்லை அப்பட்ன சொல்லுறாங்க ரிட்டன் போட மாட்டுறாங்க ட்ரெஸ்ஸு இப்போ சரி பரவால்ல அதை யார்ட்டயாச்சும் கொடுக்லானு பார்த்தா ட்ரெஸ்சோடா தையல் இதல்லாம் சரியாக போடல அதெலாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கு